நான் இந்து மதத்தைச் சேர்ந்தவன் எனது அவரவர்களுக்கு அந்தந்த ஓ மத மதம் மதங்கள் ஒன்று பிடித்தமானதாக இருக்கும் நான் இந்து இந்து மதத்தைச் சார்ந்தவன் இந்துக்கள் அயங்கள் வம்சாவழி அனைவரும் இந்துக்களே எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக இந்த நடனங்கள் பகவத்கீதை அந்த மாதிரி நாங்கள் படிப்போம் முஸ்லீம்கள் குரான் இந்த மாதிரி போன்ற விவரங்களெலாம் படிப்பாங்க அந்த வகையில் நாங்களெல்லாம் வந்து பகவத்கீதை தெருக்கூத்து நாடகங்கள் இதெல்லாம் சிறப்பாக பார்த்துட்டுருப்போம் எல்லாம் எந்த மதமாக என்றாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்